வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்மளோடய லைஃப் நம்ம சரியாக அமைச்சிக்கணும் அப்படினா நம்மளோடய ஸ்டடீஸ் தான் நம்மளோடய கல்வி அப்படின்றத்துக்கு வந்து எஜிகேஷனுக்கு நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படினா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இம்பார்ட்டன்ஸுமே வந்து என்னோடய ஸ்டடீஸ்க்கு தான் கொடுப்பேன் எப்போலாம் டைம் கிடைக்கிதோ அப்போலாம் படிக்கிறது அப்புறம் நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் அதாவது முக்கியமான நிகழ்வுகள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கிறது அப்படி இல்லை அப்படினா இப்போ ஏதாவது ஒரு லைஃப் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் மே பி அது பர்ஸ்னலாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க்கிங் ஃபீல்டில் இருக்கலாம் ஸோ அந்தமாதிரி இருந்துச்சு அப்படினா அதெல்லாம் வந்து பெருசாக அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ரொம்ப அதை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே விட்டுவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அதைப்பத்தி யோசிச்சிக்கிட்டு அப்படியே போய்ட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படினா நம்மளோடய லைஃப் நம்ம கரெக்டாக வச்சிக்கணும் அப்படினா மோஸ்ட்லி வந்து நம்மளோடய வந் நம்ம நம்ம செல்ஃப் வந்து நம்ம கரெக்டாக வச்சிக்கிட்டோம் அப்படினாலே நம்மளோடய அந்த பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ இந்தமாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படினா என்னோடய லைஃப்ல வந்து எது எப்படி நடந்தாலுமே மோஸ்ட்லி வந்து ப்ரை நம்மளோடய அந்த நம்ம நம்மளை வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட்டு வேணும் அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க எல்லாம் விஷயத்துலையுமே வந்து ஒரு நெகட்டிவே நடந்தாலும் அப்படிதான் நான் அதை எப்படி கெயின் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் பற்றிதான் யோசிப்பேன் ஸோ எதுவாக இருந்தாலுமே லைஃபோடய அந்த பாசிட்டிவ் அந்த ஸ்டெப்ஸ் அதை நோக்கிதான் எப்பவுமே நான் பயணம் செஞ்சிகிட்டே இருப்பேன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்தமாதிரி தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து ஒரு அன்நோன் அது வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸோ அதைப்பத்தி கவலைப்படாம ப்ரசண்ட்ல நம்ம நம்ம எப்படி லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஹாப்பியஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணிகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டு சொசைட்டியை கி சொசைட்டிக்குள்ளே நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ அந்தமாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேனா வ என்னோடய லைஃப்பை வந்து போய்கிட்டிருக்கேன்